மீன் பிடிக்க நான் எப்படி கத்துக்கிட்டேன்னா எங்கள் அப்பாகிட்டருந்து கத்துக்கிட்டேன்ங்க எங்கள் அப்பா வந்து மீன் பிடிக்க போவதுன்னா காலையில் எழுந்துரிச்சு குச்சி அதுக்கு தனியாக ஒரு குச்சி வச்சுருப்பாருங்க அதை எடுத்துகிட்டு போய் மண்புழுவெல்லாம் தோண்டி தொட்டியில் போட்டு கொண்டு வருவாருங்க கொண்டு வந்து அதை வச்சு அந்த தூண்டில் குத்தி போட்டார்னால் மீன் விழுகும்ங்க அவர்கிட்டே இருந்து நான் கத்துக்கிட்டேன்ங்க அப்புறம் நாங்கெலாம் சிறுசாக இருக்கிறதுனால நாங்க பிடிக்க முடியாது இன்னொரு பொண்ணை கூட சே கூட சேர்த்துக்கிட்டு அந்த தாவணி போட்டு இப்படி அரிச்சு பிடிச்சிட்டு வருவோம்ங்க பிடிச்சிட்டு வந்து தொட்டியில் விட்டு வளர்த்துவங்க ஆக்கி சாப்பிடுவோம் பெரிய மீனாக இருந்தால் செஞ்சு சாப்பிடுவோம் சிறுசாக இருந்தால் தொட்டியில் விட்ருவோங்க